வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளை தூய்மையாக வைக்கணுன்னா பக்கத்தில் எதுவும் கொட்டாங்குச்சி இல்லை கொடக்கல் அப்படிங்குற ஒரு பொருள் இருந்துச்சுன்னால் அதில் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த கொடக்கல்லில் கவுத்து போட்டுறணும் கொட்டாங்குச்சி இருந்தால் ஒன்று அதை உடச்சி நொறுக்கிடணும் சப்போஸ் அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம கவுத்து வச்சுடணும் ஏன்னால் அப்படிங்குற பட்சத்தில் தான் அங்கே அதில் வந்து எந்த தண்ணி தேங்கி நிற்காது கொசு வளர்ச்சி இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரி நெகிழி பைகள்லாம் வந்து ரொம்பவுமே அதிகமாயிட்டு இப்போ வர பார்த்திங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மண்ணுக்குள்ளே புதச்சி வைப்பமா அதுக்கு உண்டான ப இடத்துல போட்டு இது பண்ணிட்டோம்னா நெகிழி பைகளும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி இல்லைனா அடிக்கடி சுத்தம் பண்றது அந்த குளிர்பான குளிர்சாதன பெட்டிக்கு அடியில் இருக்கிற அந்த தண்ணியை க்ளீன் பண்ணி வெளியில் எடுக்கிறது இல்லை அந்த நம்ம ஒரு கழிவுநீர் தொட்டிலேயோ கழிவுநீர் தே தேங்கி தேங்கி விடாமல் பாதுகாக்கிறது அதை அடிக்கடி ஒரு நாளுக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது மழைநீர் சேகரித்து வச்சுக்கணும் அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்போ வர கால கட்டத்தில் எல்லாமே யாருமே வந்து அந்த விஷயங்கள செய்யறதில்ல ஏன்னால் இப்போ கோலத்தையே வந்து டைல்ஸில் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த ஒருசில கிராமங்களில் வந்து சாணி தெளித்து கோலம் போடுவாங்க ஏன்னால் கிருமிநாசினிக்காக உள்ளே வராமல் இருக்கணும் ஏன்னால் நம்ம அந்த காலத்தில் வந்து யாரும் செருப்பு போட்டிருக்க மாட்டறாங்க வெறுங்காலில் நடந்து போய்விட்டு வருவாங்க ஸோ அங்கே வீட்டுக்குள்ளே வரும்போது எந்த கிருமிநாசினியும் வரக்கூடாதுன்னு சாணி தெளித்து கோலம் போடுவாங்க மஞ்சள் அப்படிங்குறது அதுவும் ஒரு கிருமிநாசினி தான் ஆனால் பெரும்பாலான இப்போ மக்களுக்கு யாருக்கும் சுகாதாரம்ன்னால் என்னன்னே தெரியமாட்டுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம் எலுமிச்சம் பழங்கிறதே ஒரு ஆன்ட்டி ஆன்ட்டிபயாடிக்ம்பாங்க அந்த கிருமிநாசினிம்பாங்க அதை வந்து எப்படினு பார்த்திங்கன்னா முற்காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து எலுமிச்ச பழத்தை வந்து அந்த எதுக்கு யூஸ் பண்றோன்னே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வண்டி டயருக்கு அடியில் வைக்கிறது இதில் ஒரு சாமி கிளம்பணுன்னா அந்த டயருக்கு அடியில் வைக்கிறாங்க ஆனால் அது ஏன்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு காரணமே தெரியாது ஏன்னா அது ஆன்ட்டிபயாடிக் அது வந்து ஒரு கிருமிகளை தடுக்கக்கூடிய ஒரு பொருள்ன்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த குதிரைக்கு அடியில் லாடம் கட்டுவாங்க பார்த்திங்களா அதுக்கு அடியில் வைக்க வேண்டிய பொருள் அது அங்கே வச்சுட்டோம்ன்னா அது குறுக்க சேற்றில நடக்கும் மண்ணில் போகும் தண்ணியில் நடக்கும் ஸோ அப்படிங்குறத்துக்காக அதில் வந்து அவங்க குதிர உள்ளே வரும்போது அது எதுவும் கிருமிகளை காலில் எதுவும் கிருமி ஒட்டிக்கக்கூடாதுன்னு எலுமிச்சம் பழத்தில் வைப்பாங்க இப்போ அதுக்கூட தெரியாமல் பலப்பேர் டயருக்கு அடியில் வச்சிகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம தூய்மை இருக்கணுன்னா நம்ம நம்ம வீட்டை மொதலில் சுத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் சுத்தமாக வச்சுக்கலாம்